எனக்கு ஆடை அலங்காரங்கள் மற்றும் தையர் கலையில் மிகைய மிக உயரிய விருப்பங்கள் அதிகம் அதை அடைவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டுருக்கிறேன் தையர் கலையில் நான் எனக்கு பிடித்தமான அனைத்து விஷயங்களையும் செய்து மக்களுக்கு காண்பித்து கொண்டுருக்கிறேன் அவர்களின் விருப்பத்தை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் மாற்றி தேவைகளை நிறைவேற்றி வைக்க விரும்புகிறேன் அதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டுருக்கிறேன்